ஹலோ பால் பண்ணைங்களா மேடம் மேடம் பால் எனக்கு வேணும் நான் முப்பது கடை ஆர்டர் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் வேணும் மேடம் இல்லை மேம் காலையில ஐம்பது லிட்டர் மதியம் ஐம்பது லிட்டர் ஓகே மேடம் ஓகே மேடம் என எனக்கு ஒரு முப்பது நாளைக்கு மேடம் கொஞ்சம் லெஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க மேடம் நானும் கொஞ்சம் நான் கஷ்டத்தில்தான் மேடம் கடை எடுத்திருக்கேன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேடம் ஓகே மேடம் பால் குவாலிட்டியெலாம் மேடம் ஓகே மேடம் ஒரு ஒரு பத்தாயிரம் டு இருபதாயிரமாவது மேடம் ஒரு பத்தாயிரம் டு இருபதாயிரமாவது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள் மேம் ஓகே மேடம் சரி ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே ஆர்டர் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்